எங்கள் பகுதியில் வந்து வரலாற்று முக்கிய கோவில்கள் கோட்டை நிறையவே இருக்கு நினைவுச் சின்னங்கள்லாம் எங்கள் பக்கத்தில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனா நான் தஞ்சை பெரியகோவில் பற்றி சொல்லுவேன் அது வந்து ராஜராஜ சோழன் கட்டினது அந்த கோவிலுக்குனு ஒரு கருத்து இருக்கு அந்த கோவிலுக்கான ஒரு கதையும் இருக்கு அந்த கோவில் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி ராஜராஜ சோழன் வந்து அந்த கோவில எப்படி கட்டினாரு அவரு எத்தனை ஆட்களை வச்சு இந்த கோவில கட்டினாரு முழுக்க முழுக்க வந்து பாறையால் கட்டப்பட்டிருக்கும் அந்த கோவில் எல்லாம் இப்போ பார்த்திங்கனா நிழலே அந்த கோவில்ல படாதும்பாங்க நிழல் வந்து அந்த கோபுரத்தில் படாத அளவுக்கு அந்த கோவில் வந்து கட்டிருப்பாங்க அந்த அந்த காலத்தில் இப்படி ஒரு கோவில் கட்டுறது பெரிய விஷ்யம்தான் அது முழுக்க முழுக்க பாறையாலேயே கட்டினது இலங்கையை ஆண்டவர் வந்து ராஜராஜ சோழன் அவரு வந்து நம்ம தஞ்சையில் வந்து ஒரு கோவில் கட்டிருக்காங்கனா அது உண்மையில் ஒரு பெருமைமிக்க விஷ்யம்தான் அது அந்த கோவில்ல பார்த்திங்கனா நுழைவாயில் எல்லாம் ஃபுல் அன் ஃபுல் பாறை எல்லாம் ஒடைச்சி கட்டினது அதுலலாம் மேலே வந்து ஒரு கோபுரம் இருக்கும் பார்த்திங்கனா அதோட வெயிட்டு வந்து இறநூறு டன் வெயிட் இருக்கும் அதை வந்து இந்த கோபுரத்தில் மேலே எப்படி வச்சாங்கனே இன்னைய வரைக்கும் எல்லாம் யோசிச்சுட்டுதான் இருக்காங்க எப்படி இதை வந்து அவரு வந்து அந்த மேலே கொண்டு போயிருப்பார் அந்த விமானத்தைனு சொல்வாங்க அதை விமானம்பாங்க அது எப்படி அவங்க வந்து அதில் ஏத்தியிருப்பாங்க அந்த கோவில்ல இன்னைய வரைக்கும் யோசிச்சுட்ருக்காங்க அந்த அந்த காலத்து மக்கள் வந்து எப்படி இதை செஞ்சுருப்பாங்க அப்படினு இதுலாம் பாறையாலேயே செஞ்சுருப்பாங்க அங்கே உள்ள சிலைகள் எல்லாம் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அங்கே உள்ள எல்லா சிலையும் ஒரு கருத்துதான் சொல்லும் அங்கே எல்லா கல்வெட்டுலேயும் வந்து நிறைய ஒரு எழுத்துகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் வந்து அந்த கோவில்ல வந்து யாராரு வந்து அந்த கோவிலுக்காக வேலை செஞ்சாங்களோ அந்த காலத்து மக்கள் எல்லோரோட பேரும் வந்து அந்த தஞ்சை பெரிய கோவிலில் வந்து கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கும் அங்கே வேலை செய்யிறவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு தண்ணீர் கொடுக்குறாங்க குடிக்க இன்னொருத்தவங்க வந்து ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க எல்லார் பேரும் வந்து அந்த கோவிலுக்காக யாராருலாம் உதவி செஞ்சுருக்காங்களோ வேலை செய்கிறாங்களோ எல்லார் பேரும் அந்த கோவில்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் கோவில பார்த்தா கோவில்ல உள்ளார வரைக்கும் சிலை எல்லாம் சரி சுற்றி பார்த்தா நிறைய சிலைகளிருக்கும் ஒன்னொன்னும் வந்து ஒவ்வொரு இதை குறிக்கும் ஒவ்வொரு அர்தத்தையும் குறிக்கும் அந்த கோவில்ல வந்து அது வரலாற்று மிக்க ஒரு கோவில்தான் அது அதிக மக்கள் போய்ட்டு வர்ற எடம் அது தஞ்சைக்கே உரிய உள்ள இடம்னா அது தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் கோவிலுன்னு சொல்வாங்க எல்லோரும் அதிகமாக வந்து பாக்கிற இடம் அது சிவன் கோயில் அது கங்கைகொண்ட சோழபுரம்னு ஒரு கோவில் இருக்கு அதுவும் வந்து புராண தலம்தான் அந்த கோயில்லேயும் வந்து நிறைய இது மாரி சிலைகள் மன்னர்கள் அப்போ கட்டினது எல்லாம் சிறப்புமிக்கதுதான் அந்த கோயில்லேயும் பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் பார்த்திங்கனா அதிக கோவில் கட்டினது வந்து மன்னராட்சியில் தான் கட்டியிருப்பாங்க நிறைய கோவில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எடுத்துகிட்டிங்கனா அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி கதைன்னுருக்கு சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அந்த காலத்தில் வந்து முழுக்க கோவிலுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருப்பாங்க எல்லா எடத்துலயுமே எனக்கு வந்து இப்போ தஞ்சை பெரிய கோவில் வந்து எனக்கு உண்மையில் ரொம்ப பிடிச்சிருக்கு அத பத்தின விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்லிருக்கேன்